நான் ஆன்லைனில் வந்து சோஃபா ஆர்டரு பண்ணி வாங்கியிருந்தேன் ஈவென் சுமி எலக்ட்ரானிக் இது ப்ராடக்ட்லிருந்துதான் எனக்கு வந்து ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணிணாங்க அதுவும் மட்டும் இல்லாமல் குஷன்ஸ் எல்லாமே நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்டமோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆர்டரு பண்ணிணமோ அதே மெட்டீரியல்ஸ் அதே மாடல் அந்த அதே கலரில்தான் வந்தது அதுவும் அது மூலமாக ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க ஹோம் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தேன் ஏன்னால் கரெக்ட்டாக வந்துடுமா ப்ராடக்ட் ஏதாவது டேமேஜ் ஆகிருமா இல்லாட்டி டேமேஜ் ஆன மெட்டீரியல்ஸ் ஏதாவது கொடுத்துருவங்களா குஷன்ஸ் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற ஒரு பயத்தில்தான் நாங்கள் வந்து போனது பட் ஆனால் என்னோட எல்லாம் நாங்கள் பார்த்த எல்லா ரிவியூஸ்லியுமே நல்ல ரிவியூ கொடுத்தது வந்து சுபே எலக்ட்ரானிக்ஸில் சைடுலேயிருந்துதான் ஸோ அதனால் நாங்கள் அதை ஆடர் பண்ணி வாங்கும்போது ஈவென் எங்களோட பட்ஜெட்டில் எங்களோட ப்ரைஸிலே வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ப்ராஜெக்ட் ப்ராடக்ட் நாங்கள் வாங்கிவிட்டோம் இதில் எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிக்கேஷனாகதான் இருக்குது